ஹலோ ஆனந்த் எப்படி இருக்கீங்க ஓகே ஆனந்த் நான் வீட்டில் இருக்கேன் இன்னக்கு சண்டேல சரி ஹோட்டலில் சாப்பிட்லான்னு ஒரு தாட்டு புளியம்பட்டியில எந்த கடை நல்லாயிருக்கும் நிபுலாவா சரி ஓகே அங்கே என்ன நல்லாயிருக்கும் பிரியாணி சிக்கன் சில்லி ஓகே மேன் எனக்கு பிடிச்சதே சொல்லியிருக்க ஓகே ரிவ்யூவ்லாம் எவ்வளோ இருக்கு கூகுளில் ஓ ஃபை அவுட் ஆஃப் ஃபை இருக்கா சரி ஓகே என்னென்ன பிரியாணி வெரைட் இருக்கு ஓ சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சீரக சம்பா ஹைதிரபாத் ஓகே ஓகே ஓகே எனக்கு அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணி விட்ருங்க நான் ஈவினிங் போய் அங்கே ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்தட்றேன் ஃப்ரீயாக இருந்தா வாங்களேன் சாப்பிட போவோம் ஓகே ஓகே ஆனந்த் பைய்